மேம் டூ டேஸுக்கு முன்னாடி ஸ்டொமக் பெயினுன்னு சொல்லி ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்திருந்தேன் மேம் நான் அப்சானா பேசுகிறேன் ஆ எல்லா டெஸ்ட்டும் எடுத்தோம் ஆ நீங்கள் வந்து டூ டேஸுக்கு டேப்லெட் கொடுத்துருந்திங்க ஆ சுகர் டெஸ்ட் யூரின் டெஸ்ட் எல்லாமே எடுத்தோம் மேம் ஆ டூ டேஸ் டேப்லெட் சாப்பிட்டு பார்த்துட்டு ஆ நான் டூ டேஸாக எடுத்துட்டு தான் இருக்கேன் ஆனால் மறுபடியும் இப்போ ஸ்டொமக் பெயின் அதிகமாக இருக்குது என்ன மேம் பண்ணணும் ஆ டூ டேஸ் முன்னாடி தான மேம் எடுத்தோம் இப்போ மறுபடியும் எப்படி எடுக்க முடியும் ஓகே மேம் எப்போது நாளைக்கு வரலாமா எப்போது வரணும் மேம் ஃபுட் நான் பிரியாணி எடுத்தேன் மேம் காலையிலேருந்து ஸ்டொமக் பெயின் இருக்குது காலையில் நான் கேர்ட் ரைஸ் தான் மேம் சாப்பிட்டேன் இருந்தாலும் பெயின் கம்மியாகலை சரி இப்போ பிரியாணி சாப்பிட்டேன் மேம் இல்லை மேம் டூ டேஸாக கேர்ட் ரைஸ் தான் எடுத்துட்டு இருந்தேன் சரி கம்மியாக இருந்ததுனு சொல்லி இன்னைக்கு பிரியாணி சாப்பிட்டேன் இன்னைக்கு தான் சாப்பிட்டேன் மேம் இல்லை மேம் நான் இளநீர் குடித்தேன் அப்போவும் கம்மியாகலை ஆ எஸ் மேம் ஆ சரி ஓகே மேம் ஆ சரி ஓகே மேம் இப்போ ஈவினிங் வரலாமா இப்போ ஈவினிங் வரலாமா இல்லை நாளைக்கே வரலாமா ஆ ஓகே மேம் நீங்கள் என்ன டைமிங்கில் இருப்பிங்கனு சொன்னால் அந்த டைமுக்கு வருவோம் மேம்

சரி ஓகே மேம் சவன் தேர்ட்டிக்கு வந்துடுறேன் மேம் சரி ஓகே மேம் ஓகே மேம் தேங்க்யூ மேம்